நான் ஒரு புடவையை ஆட்ரு பண்ணி வாங்குனேன் புடவ ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க கலரும் நல்லாருந்துச்சு மேட்சிங் ப்ளவுஸும் நல்லா தான் இருந்ததுங்க எல்லோரும் சொன்னாங்கள் நல்லாருக்காது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நான் வாங்குனேன் முதல் முறையாக வாங்கிருக்குறேன் சரி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கிருக்குறேங்க புடவையெல்லாம் நல்லாதான் இருக்குது கலரும் நல்லாருக்குது நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்குதுங்க ஓகே